சேலம் மாவட்டத்தில் பார்த்திங்கனா நிறைய சுகாதார மையங்கள் வந்து நல்லா செயல்பட்டுகிட்ருக்குது இப்போ நம்ம என்ன சொல்லலாம் இப்போ அனைத்து நகரங்களிலும் சரி கிராமப்புறங்கள் மலை கிராமங்கள் போன்ற இடங்கள்லையும் சரி நிறைய வந்து சுகாதார மையங்கள் செயல்படுகின்றன அதோடு சேர்ந்து மருந்தகங்கள் எல்லாமே நல்லா செயல்படுகின்றன இதில் வந்து கிராமப்புறங்கள்ல அரசு ஆரம்ப சுகாதார மையங்கள் மற்றும் மருந்தகங்கள் அரசு வழங்கும் மருந்தகங்கள் ரொம்ப மக்களுக்கு சென்றடையிது பரவாயில்ல இப்போது ஒரு திடீர்னு ஒரு தலைவலி காய்ச்சல் ஒரு சளி சின்ன சின்ன இது இந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது டானிக்கள் வேணும்ன்னாலும் பக்கத்தில் இருக்கிற மருந்தகங்கள்ல போய் வாய்ங்கிகலாம் நம்ம அரசு நடத்தும் மருந்தகங்கள்ல வந்து வாய்ங்கிகலாம் அரசு ஆரம்ப சுகாதாரங்கள்ல ஊசி ஊசி போடுதல் இந்த இதுவும் எல்லாம் பண்ணுறாங்க இதில் என்னென்னா கொரோனோ டைம்ல கோவிட் டைம்ல வந்து ரொம்ப நல்லா பண்ணிணாங்க அவங்க வந்து எல்லோருக்கும் வந்து மாஸ்க் கொடுக்கறது கைக்கு க்ளவுஸ் கொடுக்கறது இந்த சானிடைசர் இந்தமாதிரி விஷயங்கள்லையும் ரொம்ப நல்லா பண்ணிணாங்க அவங்க எல்லோருக்கும் எல்லாம் சென்றடையிறமாதிரி பார்த்துக்கிட்டாங்க வீட்டு வீட்டுக்கு வந்து அவங்க கோவிட் டைம்லெலாம் வந்து கேர் எடுத்துக்கிட்டாங்க இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருந்துது பார்க்கறத்துக்கே ரொம்ப அருமையாக இருந்தது இன்னும் என்னென்னா இந்த தனியார்ல இருக்கக்கூடிய அந்த ருத்ரமூர்த்தி பாலி க்ளீனிக் மகாராஜா மெடிக்கல் ப்ரீமியம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் இவங்கலாம் வந்து தனியாக கேம்ப் மாதிரி அமைச்சி எல்லா இடத்துலையும் எல்லா உதவியும் செஞ்சாங்க அது ரொம்ப பாராட்டத்தக்க விஷயம் அவங்க வந்து கிராமங்களுக்கும் வந்து நல்லா பண்ணிக்கொடுத்தாங்க இன்னும் என்னென்னா அரசு வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் அதாவது மருத்துவமனைகள் வந்து நகரத்தில் இருக்கிறமாரி கிராமத்துலேயும் கொண்டு வந்தால் கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும் அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போதான் வந்து அனைத்து மக்களுக்கும் கடைக்கோடி மக்களுக்கும் அனைத்து கிராமம் மலை கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பினருக்கும் முதியவர்கள் குழந்தைகள் போன்ற அனைவருக்கும் இந்த மருத்துவ வசதிகள் வந்து இன்னும் போகணும் அதுக்காக தான் வந்து கிராமப்புறங்கள்லேயும் நல்ல ஒரு பெரிய பெரிய மருத்துவமனைகள் கட்டினா ரொம்ப நல்லாயிருக்கும் அதை வச்சு அவங்க வந்து அடுத்து இப்போ தூ தூரமாக போய் பார்குறதுங்கிறது ஒரு திடீர்னு முடியாத சூழ்நெலைக்கி ரொம்ப தூரம் பயணிக்கிற மாதிரி இருக்குது அந்த டைம்ல வந்து அவங்க வந்து பக்கத்திலே பார்த்துப்பாங்க அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி அரசாங்கம் வந்து நல்லா பண்ணா நல்லாயிருக்கும் கொரோனா டைம்ல அரசு ஆரம்ப சுகாதாரங்கள் அரசு மருந்தகங்கள் இவங்கலாம் வந்து நல்லா செக் பண்ணிணாங்க வீட்டு வீட்டுக்கு போய் எல்லாம் செஞ்சாங்க எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க அது வந்து ரொம்ப ரொம்ப பாராட்டணும் மற்றும் இப்போ பார்த்திங்கனா ரொம்ப அணுகக்கூடியவா இருந்தது பக்கத்திலே வந்து எல்லாமே பண்ணிக்கொடுத்தாங்க நல்லா விலை மலிவானதாகதான் இருந்தது பெரிய பெரிய வந்து மருந்துகள் மற்றும் மாத்திரைகள் வந்து எல்லாமே பார்த்திங்கனா அரசு வந்து மக்களால் முடியாதுன்னு தெரிஞ்சிக்கிட்டு ரொம்ப கொறைஞ்ச விலைக்கு எல்லாமே பண்ணிக்கொடுத்தாங்க அது ரொம்ப நல்லா இருந்தது மற்றபடி பார்த்திங்கனா சேவைகள்லெலாம் ரொம்ப நல்லாவே இருந்தது க்ளீனிக்குகள் மருத்துவமனைகள் மருந்தகங்கள் சுகாதார மையங்கள்னு எல்லா இடத்துலையுமே நல்லா இருந்தது